தருமபுரி மாவட்டத்தினுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நெல்லிக்கனி கொடுத்த அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஒளவையார் தருமபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டில் தகடுனு இருந்தது அதுக்கப்புறம் தான் தருமபுரின்ற பேர் பெற்றது பல ஆண்டுகளுக்கும் முன்னாடியே நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த இயற்கை வளங்கள் விவசாயங்கள் தான் இங்கே நம்பர் ஒன்றுனு சொல்லுவாங்க அதியமான் கோட்டை வந்து அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களால் இது பண்ணிணது அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க கால பைரவர் கோயில் கோட்டை பெருமாள் கோயில் அதே போல் ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சி நம்ம தருமபுரி மாவட்டம்னாலே ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சி தான் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே புகழ்பெற்ற நபர்கள் யார் அப்படினா அதியமான் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க